செருப்பு வாங்க வந்துருக்கோம்மா ஆ என்ன சைஸ்லமா இருக்குது கேளுங்கள் கேளுங்கள் எட்டு எட்டு இன்ச்சில் காட்டுங்கம்மா செருப்பு

ஆ ஆ என்னென்ன டிசைன் காட்டுங்கம்மா ஆ

ஆ ம் இந்த டிசைன் என்னாம்மா ரேட்டு ஆகுது என்னாம்மா அவ்வளோ ரேட்டு ஓவராக சொல்லுறிங்களமா

ஏம்மா இதை நாங்கள் செருப்பு எடுத்துக்குறோம்மா ஆனால் இது ரேட்டு அதிகமாக இருக்குதேம்மா இதோட கொஞ்சம் குறைச்சி ப சொல்லுங்கள்ம்மா ஆ ஆ ம் சரிங்கம்மா சரிங்க ம்